யூடியூப்ல எனக்கு பிடிச்ச உணவு ரெசிப்பி சேனல் அப்படின்னா அது மெட்ராஸ் சமையல் தான் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு சமைக்கவே தெரியாத காலத்திலேந்து நான் அதை பார்த்துட்ருக்கேன் அதை பார்த்து பார்த்து பார்த்து அம்மா சொல்லிக்கொடுத்தது வந்து ஸ்ட அது பேசிக் எல்லாமே அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க மற்றபடி அம்மாவுக்கு தெரியாத புது புது ரெசிப்பிஸெல்லாம் பார்த்தா அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த அல்வா கிண்டுகிறது கேரட் அல்வா மஸ்கோத் அல்வா அதுமாதிரி மோஸ்ட்லி ஹல்வா எல்லாமே அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தோன்னா நிறைய புதுசு புதுசாக எதனாவது அப்படின்னா என் பையனுக்கு பர்த்டே வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து தான் அதில் தான் போய் ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்ஸ் அப்படின்னு நான் பார்ப்பேன் ஸ்வீட்ஸ் அப்படின்னு அதில் பார்த்தோன்னா நமக்கு நமக்கு தேவையானது ஏதாவது அதில் கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி கிடைக்காத ஒரு ஐட்டம் வச்சு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது வீட்டில என்ன இருக்குமோ அதை வச்சு தான் அவங்க செய்வாங்கள் அதனால் அந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எந்த ஒரு ரெசிப்பி செய்யணும் அப்படின்னா ஆஹா இந்த ஐட்டம் நம்மகிட்ட இல்லையே இதை கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம பத்து ரெசிப்பி பார்த்தோன்னா எட்டு ரெசிப்பிக்குள்ள இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம வீட்டிலே இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் நான் வந்து அதை பார்த்துதான் மோஸ்ட்லி சமைக்குவேன்